நான் வந்து என் வாழ்க்கைல சந்தித்த பெரிய சவால்னால் என்னென்னா வந்து நான் வந்து ஸ்கூல் படிச்சிகிட்ருக்கும் பொழுது ஒரு மாதம் லீவ் விட்டாங்கள் அப்போ ஒரு மாதம் லீவ்ல நம்ம ஃப்ரீயாக இருக்க வேணாமேனு சொல்லிட்டு பூக்கடைக்கு வேலைக்கு போனேன் அந்த பூக்கடையில வந்து என்ன வேலன்னா விடியக்காலைல மூணு மணிக்கு திருவாரூர் வந்துட்டு எனக்கு வந்து அம்மையப்பன்னு பூக்கடை இருக்குது விடியக்காலைல மூணு மணிக்கு திருவாரூர் வந்துட்டு அந்த பூவை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ள கடைக்குள்ளே உட்காந்து கட்டி வச்சிடணும் கடக்குள்ள கட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்கள் நான் போய்ட்டு எடுத்துட்டு வரதுக்கு மட்டும் தான் பூ நிறையா இருக்கும் ஒரு ரெண்டு சிங்கிள் போகிறா மாதிரி இருக்கும் நான் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்கிட்ட வந்து கையில் வந்து பைக் இருந்தது ஹீரோஹோண்டா ஸ்ப்ளெண்ட்ரு ப்ளஸ் அந்த பைக் வச்சிருந்தேன் அந்த பைக் இருக்கும்பொலுது நான் வந்து சீக்கிரமா வீட்டில ஒரு கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு மூ என் என் வேலை வந்து காலைல ரெண்டு மணிக்கு எந்திச்சி எட்டு ஒம்பது பூ பூ ரெண்டு மணிக்கு எந்திரிப்பேன் மூணு மணிக்கெலாம் திருவாரூர் ஷார்ப்பாக போய்ட்டு பூவை எடுத்துட்டு வந்து கடையில் போட்டுட்டு வீட்டுக்கு போகிறது அவங்க சாய்ந்தரம் பூவெலாம் கட்டி வச்சிருப்பாங்கள் வீட்டுக்கு எங்காயாச்சும் பூ டெலிவரி பண்ணுன்னால் போய் டெலிவரி பண்ணுறது அதுதான் என்னோடய வேலை அந்த வேலை தான் பார்த்துக்கிட்ருந்தேன் அதேமாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா ஒரு நாள் ஆயுத பூஜை அன்றைக்கு அதே மாதிரி வழக்கம் போல் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு மூணு மணிக்கு பூவை எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி கடைக்குள்ள இருக்கும் போது என்னென்னா விடியக்காலைல தூக்க கலக்கம் அந்த தூக்க கலக்கத்தில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா பைக்கை சாவியோட வச்சிட்டேன் சாவியோட வச்சிட்டு நான் பாட்ல கடைக்குள்ள உட்காந்து நல்லா படுத்து தூங்கிட்டேன் கடைக்குள்ள பூ கட்டிக்கிட்டு இருந்த ஆளுங்களும் எதுவும் கவனிக்கலை நான் ஆனால் மூணு மணிக்கு போய்ட்டு பூவை எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னால் ஆளுங்கெல்லாம் அவங்க நாலு மணிக்கு தான் வருவாங்கள் ஆளுங்கள் ஏன்னா ஒம்பது மணிக்கு கடை ஓப்பன் பண்ணணும் ஒம்பது மணிக்கு வாசல்ல பூ இருக்கணும் பூவை கட்டி தொங்க விட்டுருணும் மாலை பெரிய கடை ஹோல்சேல் கடை மாதிரி அப்போ வந்து என்னென்னா எப்போவும் போல் ஆயுத பூஜை அன்னைக்கு நைட் ஆயுத பூஜை அன்னைக்கு நான் பைக்கை வந்ட்டு இதுமாரி தூக்கத்தோட போட்டு தூங்கிட்டேன் வீட்டில வந்து என்னென்னா பைக்குக்கு பூஜை போடுறதுக்காண்டி எல்லாரும் சாமான்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கள் எங்கள் அம்மா என்னென்னா ஃபோன் அடித்து சொல்கிறாங்க இதுமாதிரி பைக்குக்கு மாலை வாங்கணும் தம்பி எந்த மாதிரி மாலை நீ வாங்க போகிற உன் கடையிலே போட்டிரு சரி ஆயுத பூஜைக்கு நம்ம பைக்கை போய் அப்படே வாட்டர் சர்வீஸ் விட்டுட்டு நம்ம மாலையை அப்படியே வாங்கி நம்ம நம்ம போட்டிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டர் சர்வீஸ் விடுறதுக்காக பைக்கு சாவியை தேடிட்டேன் தேடுகிறேன் சாவியை காணோம் போய்ட்டு பார்க்குறேன் பைக் இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில உடனே கடைக்குள்ள இருந்த அக்கம் பக்கத்திலருந்து சொல்கிறவங்க இங்கேதான் இருக்கும் அப்பட்னு விசாரிக்க சொல்கிறாங்க சரி நானும் காலைலேந்து எங்கெங்கே போனேன் அப்பட்னு எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறேன் பைக் சுத்தமாக இல்லை அப்படிங்கும் போது தான் நான் வீட்டில ஃபோன் அடிக்கிறேன் வீட்டில ஃபோன் அடித்து இதுமாதிரி பைக் காணாம போய்டுச்சிம்மானோடனே எங்கள் வீட்டில ந அதிர்ச்சி ஆயிட்டாங்கள் என்னடா உன்ன யார் வேலைக்கு போக சொன்னால் ஆயுத பூஜ அதுவுமா இப்படி பைக்கை காணாடிச்சு நிற்கிறியே இப்போ என்ன பண்ணுறது அப்பட்னு எங்கள் வீட்டில ஃபோன் அடிச்சி திட்டினாங்க என்ன இவ்வளோ ஒரு அலட்சியமாக இருக்க அப்பட்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு நிமிடம் என்னன்னே தெரில நான் அப்படே உட்காந்துட்டேன் ஒரு இடத்துல உட்காந்ததுக்கு அப்புறம் வீட்டிலேந்து அப்பா வந்து சரி விடு பார்த்துக்கலாம் அப்பட்னு சொல்லிட்டு நான் ஆயுதபூஜை கூட அன்னைக்கு கொண்டாடல எங்கள் வீட்டில சைக்கிள் இருந்துச்சு சைக்கிள் நாங்கள் கொண்டாடிகிட்டோம் மறுபடியும் அடுத்த நாள் கேமராவில பார்க்கும் போது ஒரு ஆள் வந்து என் பைக்கை தள்ளிட்டு போறார் தள்ளிட்டு ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டார் கேமரா கம்மியான குவாலிட்டிங்கிறதுனால அந்த அளவு அதில் கேமராவில தெரியல மறுபடியும் எப்போதும்போல் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்கள் அப்புறம் நாங்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு கொடுத்து பார்த்தோம் இன்ன வரைக்கும் இந்த பைக்கை கண்டுபிடிச்சி தரல போலீஸ்ஸு அதுதான் என் வாழ்க்கைல சந்தித்த ஒரு பெரிய இன்னல்னால் அது தான்

பிஏ தமிழ் செகேண்ட் இயர் படிச்சிக்கிட்டிருக்கேன் நான் வந்து பார்ட் டைம் ஒர்க்கு கொரியர் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிகிட்ருக்கேன் காலைல ஏழு எட்டு மணிக்கு காலேஜுக்குள்ள வருவேன் வந்துட்டு ஒன்றரை வரைக்கும் காலேஜு நடக்கும் முடிச்சிட்டு பார்ட் டைம்ல வேலைக்கு போய்ட்டு ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் காலேஜ் ஒர்க் இருந்தால் எடுத்து பார்ப்பேன் இல்லைனா படுத்து தூங்கிடுவேன் அவ்ளோ தான் நான் வாழ்க்கையில சந்தித்த பெரிய இதுன்னால் இந்த பைக்கு காணாம போனது தான் இந்த சவாலையும் சந்தித்து இப்போ நான் படிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்கூட்டியும் வாங்கிட்டாங்கள் வீட்டில வேற பைக் வாங்கிட்டாங்கள் வாங்கி அதுவும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது அவ்வளோ தான்